உணவு தயாரிக்கும்போது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ப வந்து மேக்ஸிமம் நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா உடம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லதுங்கறதுனால நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் வேறு எந்த ஒரு ஆயிலுமே நம்ம அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ சமைக்கற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உப்பு வந்து நம்ப எப்பொழுதுமே கீழே தான் வச்சிருப்போம் தண்ணிக் குடம் வந்து எப்பொழுதுமே மேலே தான் வச்சிருப்போம் ஏன்னா உப்பு வந்து நம்ப அதிகமாக யூஸ் பண்ணக் கூடாது அதனால நம்ம கீழே வச்சிருப்போம் இதே தண்ணிக் குடம் தண்ணி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தண்ணிக் குடம் வந்து தண்ணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தண்ணிக் குடத்த வந்து நம்ம எப்பொழுதுமே மேலே தான் வச்சிருக்கணும் இதெலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு சில சின்ன ஒரு நம்பிக்கை தான் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடம்போது நம்ப சாப்பாடு போடும்போது நம்ப வந்து இப்போலாம் டைனிங் டேபிள்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம டைனிங் டேபிள்லலாம் உட்காந்து சாப்பிடக் கூடாது நம்ப கீழே உட்காந்து சாப்பிடும்போது நம்மளோட செரிமானங்கள் வந்து நம்ம உணவுக்குழாயில் வந்து அந்த செரிமானம் சக் இருக்கும் கரெக்டாக இருக்கும் இன்னொன்று சமணங்கால் போட்டு சாப்பிடம்போது தான் நம்மளோட எல்லா அந்த உணவு வந்து எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடத்துக்கு வந்து அது கரெக்டாக போகும் இப்போல்லாம் நிறைய பார்த்திங்கனா சின்ன குழந்தைங்களுக்கே டைஜிஷன் ப்ராப்ளம் இருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதெல்லாம் வந்து காரணம் இது தான் அவசரமாக சாப்பிட்டுட்டு போகறது அப்புறம் டைனிங் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்றது மென்று சாப்பிட்றது கிடையாது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்பளோட உடம்புல உள்ள சில பிரச்சனைகளுக்கு காரணமாக ஆயிடுது இன்னொன்று உணவு பரிமாறும்போது நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ப ஃபர்ஸ்ட்டு சாப்படம்போது நம்ப எல்லாருக்குமே தண்ணி தான் வைக்கணும் தண்ணியை வந்து கொடு தண்ணி வச்சதுக்கப்பறம் தான் சாப்பிடணும் சாப்பாடு போடணும் நம்ப சாப்பிட்ணும் நம்ம சாப்பிடும்போது நம்ப ரொம்பவே மென்று தான் சாப்பிட்ணும் மென்று சாப்பிடம்போது மட்டும் தான் நம்பளோட கரெக்டான அந்த உணவு குழாயை அந்த பாதைளுக்கு போய் அது எங்கெங்க போகணுமா இப்போ நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் அதெலாம் எங்கெங்க போணுமோ அது கரெக்டான இடத்துல நமக்கு போகும் அதனால் தண்ணி தண்ணி வச்சிட்டு நம்ப வந்து சாப்பிட்றது நல்லது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்பளோட நம்பிக்கை சாப்பிடும்போது என்னன்னா இப்போ முன்னெல்லாம் பார்த்திங்கனா முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கனா டக்குன்னு சாப்பிடும்போது தும்முனாங்க அப்படின்னா இந்த கையை வந்து கழிவிட்டு தான் சாப்பிட சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் அதை வந்து பா ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஏன் அந்த கையை கழுவிவிட்டு சாப்பிடணும் அப்படின்னா அது எதோ ஒரு மரபு அந்த அந்த தும்மல் தும்பும்போது நம்பளோட மூக்குலந்தோ இல்லை வாயிலயோ எதோ ஒன்று சாப்பாடு போய்விட்டு எதுவும் இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு பத்து நிமிஷ கேப்புக்காக தான் அந்த நம்ப கை கழுவிட்டு நம்ம மறுபடியும் அந்த சாப்பாட்டில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லுறதெல்லாம் அதெலாம் ஒரு நம்மளோட நம்பிக்கை சாப்பிடம்போது நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் சாப்பிடணும்